ஆமாம் சார் வாங்க சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஜெராக்ஸ் சார் வேணும் கலர் ஜெராக்ஸா இல்லை நார்மல் ஜெராக்ஸா ஆ ஓகே சார் நம்பர் அங்கே வெளில டிஸ்ப்ளேயில் இருக்குது சார் அது பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எங்கள்கிட்ட வேர்ல்ட் இருக்குது எக்ஸெல் இருக்குது பிபிடி எல்லாமே இருக்குது ஓகே சார் எல்லா ஃபெசிலிட்டீசும் இருக்குது நாங்கள் பண்ணி தரோம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க சார் எல்லாமே சார் உங் சொல்லுங்க சார் கலர் ஜெராக் கலராகவும் போடுவோம் சார் நார்மலாக ஒய்ட் கலர்லேயும் போடுவோம் சார் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் சார் அப்படிலாம் இல்லை சார் ஒரு ஃபைவ் ருபீஸ் தான் சார் அதிகமாக இருக்கும் ஆ எல்லா ஃபெசிலிட்டீசும் இருக்குது சார் உங்களோட ஆதார் கார்டு இது மாதிரி உங்களோட பர்ஸ்னல் டீடெய்ல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திங்கனால் நாங்கள் பண்ணி தந்துடுவோம் சார் ஆ அதெலாம் பண்ணி தருவோம் சார் ஓகே சார் நீங்கள் பிடிஎஃப்பாக வாட்ஸப் நம்பருக்கு எங்கள் சென்டரில் சென்ட் பண்ணிவிட்டிங்கனா நாங்கள் கம்மி பண்ணி தந்துடுவோம் சார் ஆ டைம் பொறுத்து இருக்குது சார் நீங்கள் உடனே கொடுத்துட்டிங்கனா நீங்கள் ஒன் ஒன் டேயில் முடித்து தந்துடுவோம் சார் ஆ ஓகே சார் முடித்து தந்துடுவோம் சார் அதெலாம் போடலாம் சார் எல்லா ஃபெசிலிட்டீசும் இருக்குது சார் ஏ ஃபோர் ஏ ஃபோர் ஏ த்ரீ எல்லாமே இருக்குது சார் பான் ஷீட்டு எதில் வேண்ணாலும் போட்டு தரோம் உங்களோட விருப்பம் தான் சார் எல்லாமே எக்ஸாம்லிருந்து எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணுவோம் சார் ரிஜிஸ்ட்டர் பண்ணுவோம் எல்லாமே இன்கம் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா ஃபெசிலிட்டீசும் இருக்குது சார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆ இங்கேயே டவுன்லோட் பண்ணி தந்துடுவோம் சார் ஆ ஓகே சார் நீங்கள் டீடெய்ல்ஸ் உங்களோட பெர்ஸ்னல் டீடெய்ல்ஸ் கொடுத்திங்கனா இங்கேவே இது பண்ணி நாங்கள் பண்ணி தந்துடுவோம் சார் எல்லாமே ஆ பண்ணிக்கலாம் சார் கரெக்ஷன் என்னென்னு சொல்லிவிட்டு வந்து மாற்றிட்டீங்கனா ஒன் வீக்கில் வந்துவிடும் சார் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் சார் பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் ஆதார் கார்டு உங்களோட பர்ஸ்னல் டீடெய்ல்ஸெலாம் வேணும் சார் ஓகே சார் இங்கே நீங்கள் வாங்க ஒரு ஃபாம் ஒன்று தருவோம் அதை எடுத்துகிட்டு போய்விட்டு ஃபில் பண்ணிட்டு வந்து கொடுத்திங்கனா அப்ளை பண்ணிடலாம் சார் ஓகே சார் ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் அங்கே வெளில இருக்கும் வாட்ஸ்அப்பில் அதுலருந்து எனக்கு சேவ் பண்ணிட்டு பிடிஎஃப்பாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க சார் ஓகே சார் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் பண்ணி தரேன் ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்